தோட்டத்துக்கு கருவிகள்னு பார்க்கும் போது நாங்கள் எதுவும் பெருசாக ஒன்றும் பயன்படுத்துகிறது இல்லைங்க அந்த கத்தரிக்கோல்னுட்டு ஒன்று வச்சுருக்கோம் அது வந்து செடிகள் வந்து ரொம்ப மேலே வந்து முத்தின மாதிரி ஆகிரும்லங்க அதை மட்டும் கட் பண்ணி விட்டதுக்கு ஒரே சேஃபாக கொண்டு வரதுக்காக அந்த கத்திரி மட்டும் பயன்படுத்துகிறோம் அந்த கத்தியில் வந்து கிளைகள் வந்து அ அகண்ட மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்போ எங்களுக்கு வந்து இடம் சின்னதாக இருக்கிறனால அந்த இடத்துக்குள்ளையே அந்த செடிகளை கொண்டு வரணும்ங்கிறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அதிகமாக உள்ள கிளைகளை மட்டும் இந்த கத்திரியில் கட் பண்ணி விட்டுருவோம் மற்றபடி பெரிய கருவிகள் வேறு எதுவும் கருவிகள் நாங்கள் வச்சுக்கிலைங்க அப்புறம் கொத்து வச்சுருக்கோங்க அந்த அருகம்புல்லு மற்ற களைகளெலாம் வரும்முல்லங்க அந்த களைகளை வந்து எடுக்கிறதுக்காக வந்து கொத்து மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க அந்த கொத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் நாங்கள் செய்வோம் அந்த அருகம்புல்லு எக்ஸ்ட்ரா உள்ள களைச்செடிகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்க அந்த களைச்செடிகளை கொத்துவை வச்சு சின்ன கொத்துதாங்க அதுவும் அதிகமாக செடிகளுக்கெல்லாம் படாமல் ஓரமாக அந்த களைகளை மட்டும் எடுத்து விட்டுருவோம் வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் அந்த வேலைகளை செய்வோம் மற்றபடி அந்த செடியில் உள்ள பெரிய பெரிய கிளைகள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து அந்த முற்றி போய் பழுத்து போய் அந்த இலையெல்லாம் இருக்கும் இல்லைங்க அதையெல்லாம் வந்து நாங்கள் கையிலேயே எடுத்துடுவோம் கத்திரியில் வந்து ஒரு சேஃபாக கொண்டு வருவோம் ஒரு மாதுளைம்பழம் செடியினா வந்து சைடில் வந்து கீழேயெல்லாம் நிறையா கிளைகள் வந்துடுங்க அது வந்து நம்மளுக்கு யூஸே இல்லை மேலே வர வர வரும் போது தான் மேலே வந்து அந்த பழம் வரும் அதனால கீழே உள்ளதெல்லாம் வந்து அந்த கத்திரியை வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம் அதே மாதிரி வாழை மரத்தில் வந்து மேலே வர வர வர அந்த குருத்து மேலே வந்துகிட்டே இருக்கும் சைடில் வந்து அந்த பழைய இலைகள் தான் இருக்கும்ங்க அதையும் கத்திரியில் வச்சு கட் பண்ணி எடு கட் பண்ணி எடுத்துடுவோம் பப்பாளி மரத்துலேயும் அதே மாதிரியே மேலே வரும் போது கீழே உள்ள இலைகளெலாம் வந்து பழுத்து பழுத்து போயிடும் அதைதாங்க தனியாகவே கையில் எடுத்து எடுத்து வீசி விட்டுருவோம் அதுக்கு நாங்கள் கத்திரி அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க அப்புறம் பாவ பாவக்காய் செடியெல்லாம் வந்து மேலே போகும் போது அது கீழே உள்ள எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து கத்திரியால் கட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் தோட்டத்தை பார்த்தாலே வந்து ஒரு அழகாக இருக்கும் எவ்வளவு பெரிய தோட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த சின்ன தோட்டத்துலேயே அவ்வளோ அழகாக நாங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க